எங்கே போனாலும் நாங்கள் வந்து நான் வந்து தனியாக தான் போவேன் எனக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த சிக்கலும் வந்ததில்லை ஏன்னா எப்பயுமே எங்கள் அப்பா சொல்வாரு நீ பஸ்ட்டு தைரியமா இருக்கணும் எந்த இதுனாலும் அந்த பயத்தை வந்து உன் முகத்துல காமிக்கக்கூடாது அப்டின்னு சொல்லி சின்ன பிள்ளைல இருந்து சொல்வாங்க அதனால வந்து நான் சின்ன பிள்ளையில இருந்து என்னன்னா ரொம்ப போல்டான பொண்ணு மாதிரி எதுனாலும் பிரச்சனையை வந்து நான் நான் என்னோட பிரச்சனையை நான் சமாளித்துக்குவேன் அதனால எனக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது எனக்கு நான் தான் பாதுகாப்பு அதனால எனக்கு இது வரைக்கும் அந்த சிக்கல் எதுவும் வந்தது கிடையாது நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டெடி அதனால எனக்கு பிரச்சனை எதுவும் கிடையாது